நாங்கள் சின்ன வயதா இருக்கும் போது பக்கத்து வீட்டில் எங்கள் தெருவில் இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து ஸ்கூல் முடிஞ்சு வந்தால் வந்ததும் சாயந்தரம் எல்லோரும் ஒன்னாக சேர்ந்து விளையாடுவோம் நாங்கள் சைக்கிள் ஓட்டுவோம் நொண்டி விளையாடுவோம் ஒளிஞ்சு விளையாட்டு விளையாடுவோம் தாயம் விளையாடுவோம் இதெல்லாம் விளையாடுவோம் இதெல்லாம் விளையாடிட்டு வரும் போது எங்களுக்கு எங்களுக்கும் உடம்பு நல்லா இருக்கும் படிக்கிறக்கும் நல்லா கணக்கு எல்லாம் நல்லா இது இதனால நான் கணக்கு எல்லாம் எங்களுக்கு நல்லா புரியும் அப்போது உடம்புக்கும் நல்லா இருக்கும் நாங்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக இருந்தோம் இப்போதும் அப்படி தான் இருக்கிறோம் நல்லா பசிக்கும் நல்லா ஆரோக்கியமாக இருந்தோம் நல்லா சாப்பிடுவோம் இப்போ இருக்கிற குழந்தைங்கள்லாம் எதுவுமே சாப்பிடுறது இல்லை இந்தமாதிரி ஒரு ஓடி விளையாடுறது அவங்களால முடியுறதுல்ல மூச்சு வாங்குது ஃபோனுக்கு அடிமை ஆகிட்டாங்க அவங்கள்லாம் நாங்கள்லாம் அந்த காலத்தில் நல்லா விளையாடி நல்லா ஆரோக்கியமாக இருந்தோம் எல்லோரும் சேர்ந்து எல்லாம் எங்கள் வீதியில் ஒன்று பத்து பேர் இருபது பேர் இப்படி எல்லாம் சேர்ந்து எல்லா சமூகத்தில் இருந்து சேர்ந்து நாங்கள் ஒத்துமையாக விளையாடுவோம் எங்களுக்குள்ளே எந்த சண்டையும் சச்சரவும் வராது எந்த ஒரு பிரச்சனையும் வராது நாங்கள்லாம் ஒத்துமையாக தான் இருந்தோம் நாங்கள் கொண்டு போகிறத அவங்க சாப்பிட்டுட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு நல்லா விளையாடுவோம் ரொம்ப உடம்பு முடி டயர்டாக ஆகிற வரைக்கும் விளையாடிக்கிட்டு இருட்டானத்துக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு வருவோம் நல்லா விளையாடிகிட்டு இருந்தோம் இப்போலாம் யாரும் அந்தமாதிரி விளையாடுறது இல்லை எல்லோரும் வீட்டுக்குள்ளேயே முடங்கிடுறாங்க இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கும் நம்ம பழைய விளையாட்டு எல்லாம் சொல்லிக் கொடுத்து வெளியில் போய் விளையாட சொல்லி சொல்லிக் கொடுக்கணும் நிறைய தெரியலைனாலும் நமக்கு தெரிஞ்ச விளையாட்டையாவது சொல்லிக் கொடுக்கணும் அவங்களுக்கு